ஹலோ சார் வணக்கம் சார் சார் என்கிட்ட கொஞ்சம் கோல்ட்ஸ் இருக்கு கோல்ட்டு வந்து விக்கலான்னு இருக்கேன் ஸோ என்ன சார் ப்ரொசிஜர் அது இல்லை சார் நமக்கு வேறு எதுவும் லோன்னு இல்லைங்க லோன்னு எதுவும் இல்லைங்க சார் என்கிட்ட வந்து பார்த்திங்ன்னா ஒரு சிக்ஸ்டி கிராம்ஸ் இருக்கு ஆமாம்ங்க அது இன்ட்ரஸ்ட்டு என்ன சார் வரும் மந்த்லி இன்ட்ரஸ்ட்டுங்ளா எவ்வளோ சார் வரும் ஆ ஆ அப்படிங்ளா இப்போ நம்ம மாதம் மாதம் வட்டி கட்டினா அது அந்த வாட்டி என்ன கம்மி ஆகுங்களா சரிங்க ஆ அப்படிங்ளா அசலும் கட்ட முடியாதுங்களா மாதம் மாதம் மொத்தமாக தான் கட்டி நகை மீட்க்கிற அப்போ அசல் வட்டி ரெண்டு கட்டி மீட்க்கணுமா அப்படிங்ளா அ ஆ ஆ ஆ ஓகே ம் ம் அப்படிங்ளா எப்படி சார் நகை வச்ச உடனே பேமெண்ட் கொடுத்துருவிங்களா இல்லை வெயிட் பண்ணனுமா அப்படிங்ளா சார் அது எப்படி சார் அது நகை வச்சத்துக்கு எதுனா அக்கவுண்ட் எதுனா ஓப்பன் பண்ணுமா அந்த பேங்கில் இருக்கு ஆனால் அது என் பேர் மேலே இல்லை பேங்குக்கு வச்சிவிட்டு வர ஆ ஆ

அப்படிங்ளா வரம் போது டாக்குமெண்டு எதாவது எடுத்துகிட்டு வர்ணுமா சார் சரிங்க சார் ஓகே

அப்படிங்ளா சரிங்க ஓ வயசானவங்கன்னா வட்டி கம்மி ஆகும் ஆ சோ

ஓகே சார் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நான் நாளைக்கு காலைல வரேன் சார் பேங்க்கு ம் தேங்க் யூ சார்